எங்கள் சைடிலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கம்பெனிஸ் கம்பெனி நிறையாருக்கு இந்த டெக்னாலஜி கம்பெனி அதிகமாயிருக்கு டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாகவே வளர்ந்துருக்கு இப்போ அதுன்னு பார்த்தோம்னா எங்கள் ஊர் சைடிலயும் கம்பெனி நிறையா டெக்னாலஜி கம்பெனி வந்திருக்கு அதில் எல்லா மதம் ச சார்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து வேலை செய்வோம் நாங்கள் எப்படின்னா கிறிஸ்டினும் இருப்பாங்க முஸ்லீமும் இருப்பாங்க ஹிந்துவும் இருப்போம் எல்லா மதமும் சேர்ந்து ஒன்றா வேலை செய்வோம் ஃபிரெண்ட்ஸாக இருப்போம் அதில் எதுவும் எந்த இதுவுமே தெரியாது ஒற்றுமையாகதான் இருப்போம் அப்படி ஒற்றுமையாக இருக்கும்போது நான் ஒரு இன்சிடெண்ட் கேள்விப்பட்டேன் இதில் சமூக ஊடகங்களில் பார்த்தேன் எங்கள் பகுதிக்கு பக்கத்திலயேதான் அதுவும் அது எப்படின்னு பார்த்தோம்னா திரௌபதி அம்மன் கோவில்ன்னு ஒன்று இருந்தது அந்த கோயில் உள்ளார அந்த ஊர் மக்கள் வந்து தாழ்ந்த ஜாதி மக்களை உள்ளார விடல அடிச்சு ரொம்ப கொடுமை படுத்திவிட்டாங்க அந்த மக்கள் போனாங்க ஒரு ஆறு பேர் போயிருந்தாங்க அந்த ஆறு பசங்கள் போயிருந்தாங்க அந்த ஆறு பசங்களையும் போட்டு அடிச்சுருக்காங்க உள்ளார வரக்கூடாதுன்னு அதனாலேயே பெரிய சண்டையாகியிருக்கு போல் இப்போது சண்டை ஆகிடுச்சின்ட்டு சமூக ஊடகங்களில் போட்டிருந்தாங்க அதனால் இந்த மக்களெலாம் சேர்ந்து போராட்டம் பண்ணிணாங்க அவங்களை தாழ்ந்த ஜாதி மக்கள் எங்கள் கோவில்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிணாங்க அதனால் அந்த தாழ்ந்த ஜாதி மக்கள் வந்து அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க போய் பேசியிருக்காங்க அவங்க அந்த ஊர் எங்கள் ஊர் மக்கள் எங்கள் வட்டாட்சியர் போய் பேசிருக்கார் போய்ட்டு இது ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வராமல் சமாதானமாக போக சொல்லி பேசியிருக்காங்க நிறையா தடவை பேசி ஒரு மூணு தடவை கிட்டேயாச்சும் பேசியிருப்பாங்க அப்பவும் ஒத்து வரலை போல் அதனாலேயே என்ன பண்ணிணாங்கன்னா யாருமே அந்த கோயில் உள்ளார போக கூடாதுன்ட்டு சீல் வச்சுசிட்டாங்க அந்த சீல் வைத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போயாச்சும் அவங்க அந்த ஊர் மக்கள் விடுவாங்களா ஒத்துப்பாங்களா சமாதானமாக போவாங்களான்கிறதுக்காக சீல் வைத்தாங்க அதனால் சீல் வச்சுட்டு நிறையா போலீஸும் நிற்க வச்சுட்டாங்க எதுன்னால் சண்டை வருதுன்ட்டு அது அதுதான் நான் சமூக ஊடகங்களில் கேள்விப்பட்டேன் எங்கள் பகுதி பக்கத்தில் நடந்ததுதான் அது அதனாலேயே எனக்கு ஒருமாதிரியா இருந்தது நாங்களெலாம் ஒன்றாருக்கும் போது அங்கே நம்ம பக்கத்திலே இவ்வளோ நடந்திருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாகவே இருந்தது வருத்தமாகவே இருந்தது இதுதான் நான் சமூக ஊடகங்களில் பார்த்தது